என்னோட பகுதியில் விளையாட்டு துறை நடத்தும் உடல்நலம் உடற்பயிற்சி எல்லாம் வந்துவிட்டு நான் பங்கேற்கிறேன் கேட்டால் ஆமாம் பங்கேற்றுட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்து உடற்பயிற்சி செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து என் உடம்ப பாத்துக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஒரு விளையாட்டு வீராங்கனை அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து எல்லா விதமான இதுவும் தெரியும் தெரியாமலாம் இல்லை நான் விளையாடு விளையாட்றதுனால எனக்கு எல்லா விஷயமுமே தெரியும் அதில் எனக்கு என்னென்ன நன்மை இருக்குதுன்னா என் உடம்பு இதில் நான் நிறையா சாப்பிட்றேன் நிறையா ஒரு பாஸ்ட் ஃபுட்டு நிறையா ஒரு சாப்பிட்டுட்ருக்கேன் இது எல்லாத்தையுமே நான் உடற்பயிற்சி செய்து சரி பண்ணிக்க முடியும் நிறைய விதமான இப்போ நம்ம சாப்பிட்றது எல்லாம் ஒரு ஆரோக்கியமான உணவான்னு கேட்டால் கிடையாது அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் சில தான் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் பட் மீதி ஆரோக்கியமே கிடையாது நம்ம சாப்பிட்றது எதுவும் பட் ஆனால் உடற்பயிற்சி செய்கிறது மூலமாக அந்த ஆரோக்கியம் அற்ற உணவ சாப்பிட்றது மூலிமா உடற்பயிற்சி செய்தால் அந்த நன்மைகள் ஏற்படும் சாப்பிடாதனால என்னென்ன தீங்கு வருதோ அதை கொறச்சிடலாம் சாப்புட்றதுனால நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் வருது அப்படின்னா உடற்பயிற்சி செஞ்சால் அந்த கொலஸ்ட்ரால் கொறைஞ்சிரும்ல ஸோ ரெண்டுத்துக்கும் இப்போது அதிகமாக சாப்பிட்றோன்னா அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சி செஞ்சால் அதை வந்து நம்ம வந்து ஒரு சமமாக வைச்சுக்கலாம் உடற்பயிற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ரொம்ப நாள் வாழ்றதுக்கான ஒரு வழியாவும் வைச்சுக்கலாம் உடற்பயிற்சி செய்கிறத உடற்பயிற்சி எவ்வளோ எவ்வளோ நாள் அவ்வளோ அதிகமா செய்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ நல்லது உடற்பயிற்சி செய்கிறது மூலமாக நிறைய நன்மைகள் வருது நிறைய பேருக்கு அந்த இது தெரியுறது இல்லை இந்த நன்மைகள் என்னென்ன அப்படின்றது இன்றைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்ன்றது ஆனால் எதெதை அன்னன்னைக்கு இன்றைக்கு பண்ணுறோமோ அது அந்த இதோட விளைவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும் நல்ல பயன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் உடற்பயிற்சி வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் நிறையா அந்த உடற்பயிற்சி செய்யும் போது ஆரோக்கியமாக தான் சாப்பிடவும் தோணும் உடற்பயிற்சி செஞ்சால் எவ்வளோ எவ்வளோ நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோமோ அந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறோமோ திருப்பி நம்ம வந்துவிட்டு அந்த இதை ஆரோக்கியம் அற்ற உணவுக்கு போக தோணாது ஆரோக்கியமான உணவை தான் தேடிப்போக தோணும் ஸோ உடற்பயிற்சி செய்கிறது நல்லது தினமும்